ஹலோ சார் பால் கடையா சார் ஆ பால் இருக்கா சார் ஆரோக்யா இருக்கா குஷி ஆ வேதான்னு ஒரு பால் பாக்கெட்டு வந்திருக்கா இருக்கா சார் அப்படியா ஆ வேதா நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க சார் நீங்களும் அதே வாங்கி வைக்கிறிங்களா ஹிப் சரிங் தயிர் இருக்கா சார் ஆ அது சார் பட்டர்லாம் இருக்கா சார் ம் ந சரிங் சார் எனக்கு ஒரு அரை கிலோ போதும் சார் பால் ஒரு லிட்ரு போதும் சார் ஆ ஓகே சார் ஃப்ரஷ்ஷா சார் சரி ஓகே சார் ஓகே ஆ வீட்டிலே சாரும் வீட்டில விசேஷம் வச்சிருக்கேன் சார் அதுக்கு தான் சார் அப்படியா சார் எனக்கு வந்து தயிர் வந்து ஒரு லிட்ரு வேணும் சார் ம் நாளைக்கி சார் ஆ இருங்கள் சார் எனக்கு வந்து ஆரோக்யா கொடுங்க சார் பத்து லிட்ரு பால் கொடுங்க சார் ஆ ஆமாம் சார் தயிர் பத்து லிட்ரே போட்டிருங்க சார் பத்து லிட்ரு தான் கேட்டிருக்காங்க சார் ம் ஓகே சார் ஒரு கிலோ பன்னீர் ஆ அட்வான்ஸ் கொடுக்குறேன் சார் நான் நேரிலே வந்து கொடுக்குறேன் சார் ஒ ஒரு கிலோ பன்னீர் சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஒரு பாக்கெட் பட்ரு ஒரு கிலோ கொடுத்துருங்க சார் ஆமாம் சார் எ அதெலாம் எவ்வளோ சார் சரிங்க சார் ஆ

ஆ அட்வான்ஸ் பே பண்ணுறேன் சார் ம் கம்மியாக சொல்லுங்கள் சார் கம்மியாக சொல்லுங்கள் சார் ம் ஆ ம் ம் ஓகே சார் கம்மி பண்ணுங்கள் சார் சரிங் சார் நான் நேர்ல வரேன் சார் நன்றி சார்